இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தொழிலெலாம் யாரும் பண்ணி பெருசாக பார்க்க முடியாது பெட்டி கடை வச்சுருப்பாங்க அது இல்லைனா வந்துட்டு நாங்கெலாம் பெரிய இங்கே வந்து பெரிய நிறைய பேர் பண்ணுற தொழில் எதுன்னால் முந்திரி கொட்டை வியாபாரம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பெருசாக ஃபண்ட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தெரில ஆனால் வந்து மற்ற ஊரெலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து முடிஞ்ச லோன் தராங்க லோன் தந்து வந்து தள்ளுபடி எல்லாம் வந்து பண்ணுறாங்க நிறைய ஒரு ரெண்டு மூணு வாட்டி எனக்கு என் நண்பருக்கே வந்து அவர் வந்து ஒரு கடை வச்சுருக்காரு அவர் லோன் வாங்கி தான் பண்ணிணாரு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லோன் வாங்கி சரியாக திரும்ப கட்டுறவங்களுக்குலாம் வந்து அந்த லோனுக்கு வந்து அதை திரும்ப திரும்ப வந்து லோனு தராங்க அது மட்டும் இல்லை பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வசதியாகவே பண்ணி தராங்க பெண்கள் மகளிர் சங்கமெலாம் வந்து அவங்களாகவே காசு போட்டு அவங்களாகவே ஒருத்தவர்களுக்கு கடன் தந்து கம்மியான வட்டிக்கு கட கடன் தந்து அவங்களை வந்து நல்லா இது பண்ணுறாங்க முன்னேற்ற ட்ரை பண்ணிக்கிறாங்க இது மாதிரி நானும் ஒரு சில எக்ஸாம்பிலெலாம் பார்த்துருக்கேன்